கள்ளக்குறிச்சியில பார்த்தீங்கன்னா ஏகேடி ஸ்கூல் இருக்கு மவுண்ட் பார்க் ஸ்கூல்ருக்கு பாரதி ஸ்கூல் இருக்கு பாரதி காலேஜ் இருக்கு சக்தி ஸ்கூல் இருக்கு மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணி இருக்காங்க அனைத்து ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்கு ஏகேடி ஸ்கூல்ல யூகேஜி எல்கேஜில இருந்து டுவெல்த்து வரைக்கும் ஸ்கூல் இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இருக்கு இன்ஜினியரிங் இருக்கு டிப்ளோமா இருக்கு நர்சிங்கும் இருக்கு அங்கே அனைத்தும் வந்து ஏகேடிக்குள்ளையவே அனைத்து ஃபெசிலிட்டிஸும் இருக்கு காரு பஸ் வசதி அனைத்து வசதியுமே அங்கே இருக்கு பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸு கலை க கலையுன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் இருக்கு சும்மிங் ஃபூல்லாம் இருக்கு தற்காப்பு கலைகள் சொல்லித் தராங்க ஃபுட்பால் பிளேயர் சொல்லித் தராங்க வாலி வால் வால்பந்து சொல்லிக் கொடுக்கறாங்க அனைத்து இதுகளும் அங்க வந்து சொல்லிக் கொடுக்கறாங்க இதை தவிர்த்து வந்து இஸ்கூலு இன்னும் வந்து கவுர்மெண்ட் காலேஜ் இருக்கு அனைத்து இதுவும் வந்துவிட்டு கள்ளக்குறிச்சி ஃபெசிலிட்டிஸில் இருக்கு